தஞ்சாவூரை பொருத்த வரைக்கும் சொல்ல வேண்டிய இடம் நிறையா இருக்குது அதுலேயும் கும்பகோணம் கோவில் நகரம் தஞ்சாவூர் டிஸ்டிக்கு கும்பகோணம் கோவில் நகரத்தில் கோ இல்லாத கோவில் கிடையாது சைவ கோவில்கள் வைணவ கோவில்கள் மாசி மகம் மகா மகம் தீர்த்த வாரின்னு ஒரு நாளைக்கு ஒரு திருவிழாவாக தான் இருக்கும் கும்பகோணத்துலேயும் சரி அதுவும் தஞ்சாவூர்லேயும் சரி அப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்துட்டு அப்புறம் என்ன அப்படின்னா வந்து தஞ்சாவூர் அப்படின்னா தஞ்சாவூர்லேயும் இல்லாத கோவில் கிடையாது நிறைய கோவில்ருக்கு நிறைய குளங்கள்ருக்கு அங்கே பொருத்த வரைக்கும் தஞ்சாவூர் பெரிய கோவில் தான் வந்து பெரிய கோவில் கும்பகோணத்தை பொறுத்த வரைக்கும் ஐராவதீஷ்வரர் பெரிய கோவில் தான் வந்து பெரிய கோவில் புராதான சின்னங்கள் யுனெஸ்கோவோடய அங்கீகாரம் ஏன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு இடன்னா தஞ்சாவூர் டூ கும்பகோணம் தான் இடையில வந்து நிறைய இந்த உப்பிலியப்பன் கோவில் பெருமாள் கோவில் எந்தளவுக்கு இருக்கோ அதே மாதிரி சைவம் வைணவம் ரெண்டும் கலந்தது தான் வந்து தஞ்சாவூரும் கும்பகோணமும் நிறைய பரிகாரத்தலங்களும் கூட கும்பகோணத்துலேயும் சரி தஞ்சாவூர்லேயும் சரி நிறைய இருக்குது அதாவது வந்து இங்கே வர்ற இங்கே வர பக்தர்கள்லாம் வந்து இங்கே உள்ள கோவில்களில் வந்து நிறைய பரிகாரத்தலங்கள் ந நிறைய பரிகாரம் செஞ்சி தங்களுடைய வாழ்க்கைக்கான தேவைகளை நிவர்த்தி செய்கிறாங்க அதுவும் ஆன்மீகவாதிகள்லாம் வந்து நிறையா பேர் தஞ்சாவூர் டூ கும்பகோணம் வருவாங்க இங்கே உள்ள கோட்டைகள் அப்படின்னா வந்து இங்கே உள்ள காலேஜி நேம்மே கோட்டைகளை விடுங்க காலேஜி நேம்மே வந்து சரபோஜி காலேஜி குந்தவை நாச்சியார் காலேஜி அப்படின்னு சொல்லி புராதான சின்னங்களை புராதான சின்னங்களையும் புராதான சின்னங்களையும் அப்புறம் வந்து நினைவுச்சின்னங்களையும் நினைவுக்கூறதா இருக்குது அப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்துட்டு அப்புறம் என்னென்னா அருங்காட்சியகம் அப்படின்னா வந்து அருங்காட்சியகம் அப்படின்னா வந்து தஞ்சாவூர் நூலகம் இருக்குது அருங்காட்சியம் இருக்குதா என்னென்னு தெரியல தஞ்சாவூர் நூலகம் இருக்குது அப்புறம் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கோவில்கள் தாங்க நிறையா இருக்குது சிவன் கோவில் சிவன் கோவில் மற்றும் பெருமாள் கோவில் சைவ வைணவத்தலங்கள் அப்புறம் வந்து புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் என சுற்றுலா பயணிகள் எனி டைமும் வரக்கூடிய ஒரு இடம் வந்து தஞ்சாவூர் அதுவும் இல்லாத கும்பகோணம் வட்டத்தில் உள்ளவங்க அத்தனை பேரும் கும்பகோணம் வட்டத்தில் உள்ள எல்லாரும் வந்து தஞ்சாவூருக்கு தான் வந்து அடிக்கடி போவாங்க ஏன்னா வந்து அங்கே அங்கே தான் எல்லாம் இருக்கும் மேக்ஸிமம் எம்பிளாய்மெண்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும் இங்கே கும்பகோணத்தில் உள்ள ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் இல்லைன்னாலும் வந்து தஞ்சாவூருக்கு தான் போயாகணும் அங்கே உள்ள கோவிலுக்கு போகிறத்துக்குலாம் எந்த ஒரு முன் அனுமதியும் தேவையில்லை இப்போ ஏன்னா கொரோனா காலக்கட்டத்தில் இருந்துச்சி டிஸ்டிக் விட்டு டிஸ்டிக் போகிறத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ அந்த மாதிரி எதுவும் கிடையாது இப்போ யார் வேணுணா போகலாம் யார் வேணுணா வரலாம் ஆனால் கூட்ட நெரிசலான பகுதிக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லி இல்லை கூட்டம் கம்மியான இருக்கிற இடத்துக்கும் கூட போகலாம் கல்லணை கால்வாய் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து தஞ்சாவூர் பெரிய கோவில் தான் அங்கே வந்துட்டு எவ் அங்கே வந்து எப்படி சுற்றி எப்படி வந்தாலும் தஞ்சாவூர் பெரிய கோவில் கோபுரம் மட்டும் தான் தெரியும் கண்ணுக்கு வேறே எதுவும் தெரியாது பார்க்க பார்க்க வியக்கக்கூடிய ஒரே இடம் வந்து தஞ்சாவூர் பெரிய கோவில் தான் அப்புறம் கும்பகோணத்த பொறுத்த வரைக்கும் நிறைய பரிகாலத்த பரிகாரத்தலங்கள் தான் தினோம் தினோம் ஒரு கோவிலில் வந்து குடமுழக்காக இருக்கும் தீர்த்தவாரியாக இருக்கும் பன்னெண்டு வர்ஷத்துக்கு ஒரு நட நடக்கிற மகா மகமா இருக்கட்டும் இல்லை வர்டம் வர்டம் நடக்கிற மாசி மகமாக இருக்கட்டும் தீர்த்தவாரியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஃபேமஸாகவும் ரொம்ப விமர்சையாகவும் நடக்கக்கூடிய ஒரு ஒன்று அப்புறம் வந்து என்ன ஆகுனா வந்து அப்புறம் வந்து என்னென்னா வந்து எனி டைமும் திறந்துருக்கும் கோவில் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு பன்னெண்டு மணி வாக்கில் நடைய சாத்திடுவாங்க இல்லைங்களா அப்போ அதனால வந்து அந்த நாலு மணிக்கு மேலே போகிறது நைட்டு பத்தியோடம் பத்து மணியோடய முடிச்சிக்கிறது இல்லை காலை விடிய காலையிலேருந்து பன்னெண்டு மணி வர கோவில் திறந்துருக்கறது அந்த டைமில் தான் நம்ம எப்பவும் கோவிலுக்கு போக முடியும் அங்கே வந்து எனி டைமும் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள கோவிலுங்க கும்பகோணமும் சரி தஞ்சாவூரும் சரி எனி டைமும் வந்து மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து ஒரு தீபாவளி பொங்கல் சீசன் இல்லையா தொடர்ச்சியாக லீவ் வருதா இல்லை அதுக்கு கூட இரு இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் நிறைய மக் பக்தர்கள் நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் எந்த ஒரு பயமும் கிடையாது எல்லோரும் போகலாம் வரலாம் எல்லாம் செய்யலாம் அப்புறம் வந்து மக்கள் நடமாட்டம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க்கிங் டேஸ்ஸில் தான் நம்ம கோவிலுக்கு போகியா போயாகணும் ஒர்க்கிங் டேஸ்ஸில் போகலாம் இப்போ என்னென்னா வந்துட்டு ஸ்கூல் காலேஜஸ்லாம் இருக்கிற நாளில் போகலாம் அந்த டயத்துலலாம் கூட்டம் இருக்காது அப்போல்லாம் போகலாம் என்ன ஒரு ஆன்மீக சுற்றுலா அப்படிங்கிறது ஒரு முழுமை பெறன்னா கூட்டம் இல்லாமல் இடத்துல போனால் தான் வந்து ஒரு க ஒரு கடவுளை பார்த்தோமா ரசிச்சோமா வந்தோமா அப்படின்னு இருக்கற முடியும் இங்கே ஒரு விஷயம் பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கோவில்களில் வந்து பல மணி நேர நே கால் கடுக்க நின்று தரிசனம் பண்ணுறது தான் ஒரு நா ஒரு நாலு மணிநேரம் அஞ்சு மணி நேரம் நின்று பிறகு தான் எந்த ஒரு தரிசனமும் கிடைக்கும் அதுவுல்லாத சாதாரண நாட்களை தவிர மற்ற விஷேஷ நாட்களில் அந்த மாதிரி தான் நடக்கும் ஒரு நாலு மணி நேரம் ஐந்து மணி நேரம் இடைவெளிக்கு இடையில தான் வந்து நின்று கால் கடுக்க குழந்தைங்களோடையோ இல்லை வயதானவங்களோ இல்லை கால் முடியாதவங்களோ கை முடியாதவங்களோ நின்று தான் வந்து ஒரு கடவுளை வந்து நம்ம தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் என்னென்னா வந்துட்டு கோட்டை அப்படின்னா பொருத்த வரைக்கும் இங்கே அப்படி ஒரு பெரிய கோட்டையலாம் தஞ்சாவூரில் இருக்கிற மாதிரி தெரியல அருங்காட்சியகமும் இல்லை இயற்கை அம்சங்கள் தான் நிறையா இருக்குது நிறையா வயல்வெளி தஞ்சாவூர் வந்து தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் இல்லைங்களா அதனால் வந்துட்டு நிறையா அதனால் வந்துட்டு நிறைய வயல்வெளி தான் வயல்வெளி கொல்லை சாகுபடி கொல்லை சாகுபடி மீன்ஸ் வந்துட்டு ஒரு பெரிய க்ரௌண்டில் வந்து உளுந்து போடுறது பயிர் போடுறது அதெல்லாம் கூட விவசாயம்தாங்க கொள்ளை சாகுபடினா வந்து கத்தரிக்காய் போடுறது வெண்டைக்காய் போடுறது காய்கறியை போடுறது அந்த மாதிரி போட்டு சமையா ஒரு வெள்ளரிக்காவை போடுறது தர்பூசணியை போடுறது அது மாதிரி கோடை நாட்கள்லாம் வந்து நிறையா கொள்ளை சாகுபடி நிறைய செய்வாங்க தமிழ்நாட்டைப் பொருத்த தமிழ்நாட்டில் தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் நிறைய கொள்ளை சாகுபடி செய்வாங்க கும்பகோணத்தை பொருத்த வரைக்கும் டிகிரி காஃபி பேமஸ் அப்புறம் வந்து வெற்றில தாங்க ஃபேமஸ்ஸு உங்களுக்கே தெரியும் இங்கே நல்லூர் அதாவது திருவலஞ்சுழி நல்லூர் அதுக்கும் பின்னாடி உள்ள ஒரு கொஞ்சம் ப்ளேஸுல் தான் வந்து கும்பகோணத்தில் வந்து வெற்றில பயிரிடுறாங்க இந்த கும்பகோணம் வெற்றிலங்கிறது ரொம்பவே ஃபேமஸ்ஸு தஞ்சாவூரை பொருத்த வரைக்கும் தஞ்சாவூர் பெரிய கோவில் மற்றபடி அங்கே விவசாயம் பண்ணுற இடோம் நெல் கொள்முதல் நிலையம் பஞ்சு ஆலைகள் சர்க்கரை ஆலைகள் அப்புறம் வந்து இன்றும் நிறையா இன்றும் நிறையா நிறையா நிறையா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி நிறைய இடமெல்லாம் நிறைய இருக்குது பார்க்கறதுக்குண்டான நிறைய இடமெல்லாம் இருக்குது இது இங்கே வந்து விரும்பி வர்றதுக்கான ஒரே காரணம் வந்துட்டு விவசாயம் ஒன்று வேளாண்மை ஒன்று அப்புறம் வந்து ஆன்மீக ஆன்மீக எ இடந்தான் ஆன்மீக இடங்கள் தான் வந்து இங்கே நிறைய இருக்குது இப்போ அதனால் என்னென்னா வந்து நாளுக்கு நாள் வந்து சுற்றுலா பயணிகளோடய எண்ணிக்கை அதிகரிச்சிக்கிட்டே இருக்குது ஒரு ஒரு நாளும் அதிகமாயிட்டே இருக்குது அதுவில்லாத வந்து உள்ளூர்வாசிகள் அந்த கோவிலுக்கு போகிறதில்ல ஆனால் வெளிநா வெளிமாநிலம் வெளி நாடு இங்கேருந்துலாம் நிறைய டூரிஸ்டர்ஸுலாம் வராங்க அவங்கவங்களுக்குன்னு தனியா ஒரு கைடு இருப்பாங்க அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க இந்த கோவிலுக்கெல்லாம் போகணும் இந்த கோவில்லாம் பண்ணணும் இப்படி இப்படி போகணும் அப்படி போகணுன்னு சொல்லி நிறைய சொல்லி தருவாங்க தஞ்சாவூர் மாவட்டம் அப்படின்னாலே வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா விவசாயத்துக்கு தாங்க பேமஸ்ஸு விவசாயம் அப்படின்னா விவசாயம்ங்கிறது ஒரு மனிதனுக்கும் சரி ஒரு நாட்டுக்கும் சரி எந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதியோ அதனால் விவசாயம் அப்படிங்கிறது வந்து தஞ்சாவூர் அப்படின்னாலே நெல்லு அறுவடை பண்ணுறது விவசாயம் இதெல்லாந்தாங்க ரொம்ப முக்கியம் இங்கே கும்பகோணத்துலேயும் அப்படித்தான் இப்போ கும்பகோணத்தை பொறுத்த வரைக்கும் இ இங்கே வந்து நிறையா வந்து கோவில் எந்தளவுக்கு இருக்கோ தஞ்சாவூர் டிஸ்டிக்கில் அதை விட அதிகமா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் இருக்குதுங்க கல்விக்கும் சரி ஆண் கடவுளுக்கும் சரி அதிக முக்கியத்துவம் தரதுனா தஞ்சாவூர் டிஸ்டிக் தான் மூளைக்கு மூளை பார்த்தா எந்தளவுக்கு கோவில் இருக்கோ நாலு தெரு நாற்பது கோவிலுன்னா மாதிரி நாற்பது கோவிலாக இருக்கட்டும் நானூறு ச கல்வி நிலையங்கள் இங்கே இருக்குங்க ஏன்னா நிறையா இருக்கும் நிறையா ஸ்கூலு காலேஜின்னு முக்குட்டுக்கு முக்குட்டு நிறைய இருக்கும் அங்கே வந்து நல்ல ஒரு எஜுகேஷன் படிக்க அதாவது வந்து எஜுகேஷன் ஓரியண்டடா பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ப்ளேஸுனா அது தஞ்சாவூர் டிஸ்டிக் தாங்க இங்கே படிக்கின்ற எல்லோருமே வந்து ஒரு ஒரு தொழில் கல்வியே இவங்க படிக்க மாட்டாங்க ஸ்ட்ரைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அம் ஒரு ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு இந்த மாதிரி தான் ஒரு படிப்பை படிப்பாங்க ஏன்னா வந்து தொழிற்கல்வி அப்படிங்கிறது இங்கே ரொம்ப கம்மி இங்கே வந்து டீச்சர் ட்ரைனிங் அப்படிங்கிறது டீச்சர் ட்ரைனிங் காலேஜஸ் நிறையா ஒரத்தநாடு காலேஜி அப்புறம் வந்து இங்கே நிறைய கவர்மெண்ட் காலேஜிலாம் நிறையா இருக்குது கவர்மெண்ட்டும் சரி ப்ரைவேட்டும் சரி நிறைய போட்டி போட்டுட்டு நிறைய காலேஜி ஸ்கூல்லாம் இருக்குது அதனால் தஞ்சாவூர் டிஸ்டிக்கில் கல்வி ஒன்றும் அப்புறம் வந்து கடவுள் ஒன்று ரெண்டும் ஃபேமஸ் தான் ரெண்டாவது வந்து விவசாயமும் சரி உணவு வளங்களும் கொஞ்சம் இங்கே நிறையாவே இருக்குது மண்ணை வந்து பொண்ணாக்கிற ஒரு பூமி அப்படின்னா வந்து தஞ்சாவூர் டிஸ்டிக் தான் அது தஞ்சாவூர் மாவட்டத்தை பொருத்த வரைக்கும் அந்த மண்ணு வந்து ரொம்ப வளமிக்க மண்ணு சோழர் காலத்து மண்ணு சோழர்கள் ஆட்சி ஆண்ட ஒரு தஞ்சாவூர் மாவட்டம் வந்து ரொம்ப செழுமையாவே இருக்கும் காவேரி ப காவிரி ஆறு வேறே இங்கே பாயிறதுனால எல்லாம் எதை போட்டாலும் வந்து இதாகும் முளச்சி மேலே வரும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து மண்ணு வந்து ரொம்ப தரமான மண்ணு அப்புறம் என்னென்னா வந்து பொதுவெளி அப்படி வந்து ரொம்ப சுத்தமாகவும் கொஞ்சம் சுகாதாரமாகவும் இருக்கும் கும்பகோணத்தை பொருத்த வரை எப்படின்னு தெரியல ஆனால் தஞ்சாவூரில் வந்து கொஞ்சம் ஹைவேஸுலாம் கொஞ்சம் வந்து சுத்தமாக இருக்கும் தஞ்சாவூர் நெக்ஸ்ட்டு வந்து தஞ்சாவூர் ஆயுதப்படை தஞ்சாவூர் ஆயுதப்படை மைதானம் வந்துட்டு ரொம்பவே பேமஸ்ஸு ஏன்னா வந்து தஞ்சாவூர் டிஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா போலீஸ் ட்ரைனிங் இருக்கிறவங்க எல்லாம் வந்து தஞ்சாவூர் ஆயுதப்படையில் தான் வந்து ட்ரைனிங் எடுப்பாங்க அதனால் வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஊர் வந்து தஞ்சாவூர் டிஸ்டிக்கு